தமிழ்நாட்டில் வந்து கல்வி அமைப்பு வந்து மிகவும் வலைத்தனமாக அமைந்திருக்கு அதிகமான பாட நெறிகள் இருக்குது கல்வி மேம்பாட்டுத் திட்டங்கள் இருக்குது தொழில்நுட்பக்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அமைக்க அமைப்புகள் வந்து நிறைய கிடைக்கிது இது வந்து மக்களுக்கு உயர்ந்த கல்வி அனுபவங்களை வந்து வழங்குது அதனால் கல்வி அமைப்பு வந்து ரொம்பவுமே வலைத்தனமாகதான் இருக்குது இப்போ பள்ளியில் வந்து என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்னா பள்ளியில் நிறைய நிலைகள் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் சிலர் அதிர்ஷ்டவசமா உலக வந்து அறை அறியும்போது சிலர் எதிர்ப்பார்க்கும்போது குறிப்பிட்ட கடினம் அல்லது அவசியம் போன்ற காரணங்களால் ஒருவருடைய நிலை வந்து மாறுது ஆனால் அனைவரும் வந்து அவர்களுடைய அனுகூலத்தை வந்து அடையாளம் செய்ய உதவுது கல்வியுடைய நிலை வந்து இந்த இதில்தான் இருக்குது தமிழ்நாட்டில் உயர்க்கல்வி உயர்நிலையில் இருக்கிற கல்வி கற்பித்த கற்பிக்கப்படுற விஷயங்கள் பாடத் திட்டங்கள் எல்லாமே நிறைய இருக்கலாம் தொடக்க பள்ளிகளில் பார்த்துட்டிங்கன்னா தொடக்கப் பள்ளிகளில் பகுதியான பாடங்கள் மற்றும் வினாக்கள் கற்கப்படுகிறது அதுக்கு காரணம் என்னென்னால் பகுதியான பாடங்கள் கற்பிக்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து சுலபமாக எல்லாம் பாடங்களையும் கற்பிக் கற்றுக்கிறாங்க அதனால அவர்களுக்கு நிறைய பொது அறிவுகளும் வளருது அது மட்டும் இல்லாமல் அதை கடினமாக நினைக்காமல் நல்லா படிக்கிறாங்க உயர்நிலையில் வந்து கல்வின்னு வேலைகள் வந்து பங்களிப்பு எப்படி இருக்குன்னால் தர தரவுத்தளங்களும் புதுப்பிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி அமைப்பும் சரி அதோட நிலைகளும் சரி மிகவும் நல்லதாகவே இருக்குது அப்படின்னுதான் என்னுடைய கருத்து கல்வி அமைப்பு வந்து மிகவும் வலைத்தனமாக இருக்குது வலைத்தனமாக இருக்குது அப்படிங்கறதுதான் பொதுவான கருத்து இதில் இருக்கிற பாடத்திட்டங்கள் பின்பற்றதனால்தான் குழந்தைகள் வந்து எளிமையான முறையில் பாடங்களை கற்றுக்குறாங்க அது மூலமாக அவங்கனால் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கவும் முடியுது அதனால் இப்போ தொடக்கக் கல்விலேயும் இதேதான் கொண்டு போகிறாங்க